திருச்சி மலைக்கோட்டை அதே மாரி தாயுமானவர் கோவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக வருசக் கணக்கில் இருக்குது இந்த கோவில்ஸுலாம் எனக்கு நினைவுத் தெரிஞ்சதுலேந்து இந்தக் கோவில்ஸுலாம் இருக்கு அதே மாரி தாயுமானவர் கோவிலைப் பற்றி சிறப்பு சொன்னால் மிகச்சிறப்பான ஒரு கோயில் அது என்ன தான் தாயுமானவருங்கிறவங்க தமிழ் இலக்கியப் பாடல்கள் சிறப்பு வாய்ந்த பல தமிழ் பாடல்கள்லாம் எழுதிருக்காங்க அதே மாரி தமிழரோட பண்பாடுங்கிறது கோவிலோட சேர்ந்திருக்கக்கூடியதுங்கிறது ஒரு உண்மையான கருத்து தான்